நாங்கள் வந்துங்க எங்கேயாச்சும் வெளியே போனால் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாருங்க வீட்டுக்காரர் போனால் வந்து பிரியாணி சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம் அப்புறம் ஆம்பலட் சாப்பிடுவோம் இட்லி இந்த மாதிரி ரோஸ்ட்டு அப்புறம் சப்பாத்தி சாப்பிடுவோம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மீன் ரோஸ்ட்டு சில்லி சிக்கனு இந்த மாதிரி லெக் பீஸ்ஸெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்குங்க ஏன்னாக்கால் வந்துங்க வீட்லெலாம் வந்து நாங்கள் எப்படி செஞ்சாலும் ஹோட்டலில் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களுக்கும் ஆசையாயிருக்கும் வீட்லேயே அம்மா சமையல் சாப்பிட்டு போர் அடிக்குது வெளியே போனால் எங்கேயாது சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுக்கு எப்பேயாச்சும் கூட்டிகிட்டு போய் வாங்கித்தருவாருங்க